ஹலோ சுந்தரன் டிராவல்ஸுங்களா ஆக்சுவல்லி நான் ஏன் நேற்று தான் வந்து உங்கள்கிட்ட கார் கேப் புக் பண்ணியிருந்தேன் கொடைக்கானல் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆ ஆமாம் நீங்கள் கூட டிரைவர் அரேஞ்ச் பண்ணி தந்திங்க என் பேர் என் பேர் பவதாரணி நான் இங்கே கீழ்காய்ங்கிற குப்பத்திலருந்து பேசுகிறேன் ஆ அட்ரஸ் கூட கொடுத்துருந்தேன் இல்லையா ஆமாம் இன்னக்கு காலையில என்னங்க டிரைவர் கால் பண்ணால் அட்டனே பண்ண மாட்டுறாரு என்னாச்சு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம்ங்க நானும் எங்கள் ஃபேம்லியும் கிளம்பிட்டு என்ன வண்டி பிரேக் டவுன்னா இப்போ வண்டி பிரேக் டவுன்னா என்னங்க அர்த்தம் எப்போ கிளம்புறது டிரைவர் ஏன் கால் அட்டன் பண்ணலை ஃபஸ்ட்டஃபால் நாங்கள் அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இன்னும் ஒன் ஹவர் ஆகுமா வரதுக்கு ஏங்க கரெக்ட்டாக பார்த்து சொ என்னங்க க கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சரி பாருங்கள் பார்த்து சிக்கரம் அனுப்புங்கள்